ஹலோ அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டா நாங்கள் இங்கே தெற்கு வீதியில் இருந்து பேசுகிறோங்க எங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு டிஷ்ஷில் வந்து ஃபுட்டு தேவை இன்னிக்கி மதியானம் தேவைங்க இன்னிக்கி மத்தியானம் எங்களுக்கு வேணும் ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு வேணும் என்னான டிஷ்னால் சிக்கன் ரைஸ் அப்புறம் சிக்கன் செட்டிநாடு பரோட்டா முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி பரோட்டா கொடுத்துருங்க அப்புறம் வந்து சைடிஷ் வந்து சிக்கன் லாலிபப் கொடுத்துருங்க ஒயிட் ரைஸ் கொடுத்துருங்க ஓகேவா கொஞ்சம் வந்து காரலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டுமா இல்லை எப்படி ஸ்ரைட்டாக வந்து கொடுக்கணுமா அமௌண்ட் ஜிபே பண்ணிடலாமா சரிங்க அப்போ ஓகே நான் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணோடனே நான் உங்களுக்கு அமௌண்ட்டை ஜிபே பண்ணிடறேன் கரெக்ட்டாக ஒரு ஒன் தேர்ட்டிகெலாம் வந்து கொண்டாந்து கொடுத்துருங்க ஓகேவா கொஞ்சம் ஃபங்க்ஷன் நடக்கறதுனால் வந்து டைம் ஒன் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் சாப்பாடு போடுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்ட்டின் ஒன் ஒன் ஃபிஃப்ட்டின் ஒன் டென்னுக்கு அந்த மாதிரி டையத்தில் கொண்டாந்து கொடுத்தாக்கூட ஓகே தான் எங்களுக்கு ரைஸ் மட்டும் கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக வச்சிக்கோங்க மற்றதெல்லாம் வந்து கரெக்ட்டாக முப்பது பேருக்கு உள்ள மாதிரி வச்சுக்கோங்க ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறிங்களா தெற்கு வீதி அப்போசிட் பிஎஸ்என்எல் அப்போசிட் ஆஃபீஸ் ஓகே நோட் பண்ணிக்கிட்டிங்களா சரிங்க சார் கொஞ்சம் நீங்கள் டெலிவரி கொடுக்குறத்துக்கு வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிடம் முன்னாடி கால் பண்ணுங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கறனால எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அதனால நீங்கள் சொன்னிங்கன்னால் நான் ஒரு ரெண்டு பசங்களை வெளில வந்து நிற்க சொல்லுவேன் நீங்கள் அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணிட்டு போய்டலாம் ஓகேவா சார் நீங்கள் டெலிவரி பண்ண உடனே நான் உங்களுக்கு வந்து கேஷ் வந்து ஜிபே மூலமாக அனுப்பிவிட்றன் ஓகே சார் தேங்க் யூ சார்